ஹலோ குமார் எலக்ட்ரிஷனுங்களா ஆ அண்ணன் நான் மோகன் பேசறேன் நம்ம வீட்டுக்கு இந்த இது டிவிக்கு வந்து இன்வெட்ரு லைன் கொடுக்கணும் அப்புறம் அந்த டியூப் லைட்டும் செக் பண்ணிடணும் அப்படியே டியூப் லைட்டு அணைஞ்சி அணைஞ்சி எரிஞ்சிட்டு இருக்குது ஆ அதையும் அப்படியே வந்திங்கன்னால் செக் பண்ணி இல்லை ஏற்கனவே இருக்குது அது லைன் மட்டும் அடித்து டிவிக்கும் கொடுக்கணும் இப்போ மேட்ச் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல அதுதான் மேட்ச்சு பார்க்க முடியல கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னால் டிவி பார்க்க முடியாத மாதிரி ஆகிடுது அதுக்கு தான் சரி அதுக்கு தான் லைன் கொடுத்தர்லாம் அப்படிங்குற மாதிரி இருக்குது ஹண்ட்ரட் தான்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து அதை வந்து நேரில் வந்து பார்த்துடுங்க ஆ சரி நீங்கள் வந்து பாருங்கள் நம்மளுது இது தான் எல்ஈடி டிவி தான் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு என்ன தேவைங்குறதை வந்து பாருங்கள் இதே பேட்டரி வச்சு போட முடியுன்னால் போடுங்கள் இல்லைன்னா புது பேட்டரி வாங்கணுன்னால் அதுக்கு எவ்வளோ ஆகுன்னு சொன்னிங்கன்னால் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு அந்த லைட்டெலாம் சரி பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்புறம் சரி ஆகிடுச்சுன்னா நான் அது எல்லா லைட்டுமே அணைஞ்சி அணைஞ்சி தான் எரிஞ்சிட்டு இருக்குது அது எதோ பிரச்சனை இருக்குது அடுத்த இன்வெட்ரு எதோ லூஸ் காண்டக்ட் இருக்கான்னு நம்ம வீட்டில் ஒரு அஞ்சு இருக்குது டியூப் லைட்டு ஆ ஆமாம் ஆமாம் அஞ்சில் ஒரு ரெண்டு பிரச்சனையாக இருக்குது

ம் சரிங்க சரிங்கண்ண நீங்கள் வாங்க நேரில் வாங்க ஆ நேரில் வந்து பார்த்துட்டு அந்த டியூப் லைட்டுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்த்துடுங்க அதேமாதிரி எதனா லூஸ் காண்டக்ட் இருக்கிறதா வந்து செக் பண்ணிவிடுங்க சம்டைம்ஸ் வந்து அந்த ட்ரிப் ஆகுது அதையும் ஒரு தடவை வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ இந்த பேட்டரி மாற்றணுன்னா பேட்டரியும் மாற்றிக்கிலாம் ஆ சரிங்கண்ணா வாங்க நான் வீட்டில் தான் இருப்பேன் ஆ நான் ஃபோன் பண்ணுறேன் நாளைக்கு சாயந்தரமா ஒரு ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணோடன நீங்கள் வாங்க ஆ ஆ சரிங்கண்ணன் நல்லதுண்ணன் வச்சிட்டுங்களா ம் ஓகேண்ணன் பை அண்ணன்